நான் வந்து சின்ன வயசிலேருந்து சமையெல்லாம் செஞ்சது இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமையல் செய்ய ஆரமித்தேன் முதல் முதலா எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி எங் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் வந்து சமையல் செஞ்சு தான் பழக்கப்பட்டனே ஆனால் நான் செய்வது எல்லாம் ரெசிபியுமே நல்லாயிருக்குனு தான் எங்கள் வீட்டுக்காரர் சொல்வாங்க அப்புறோம் கொழந்தைங்க பிறந்த பிறகு ஸ்கூலுக்கெலாம் சமையல் செஞ்சு கொடுத்து அனுப்புவேன் என் பசங்கள் வந்து நல்லாயிருக்குனு சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்கம்மா அப்படினு வந்து சொல்வாங்க அதனால எனக்கு எல்லாமே செய்வதுக்கு இன்ட்ரஸ்ட் வரும் பிரிஞ்சி சாதம் செய்வேன் வெஜிடபிள் சாதம் செய்வேன் முட்டை ரைஸ் செய்வேன் அதில்லாம எல்லாமே நல்லாயிருக்குனு தான் எங்கள் பசங்கள் சொல்லியிருக்காங்க பிரியாணி செஞ்சேன் முதல் முதலாக செஞ்சேன் அப்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டுவிட்டு இருந்தேன் அப்போ என் பையன் சின்ன பையன் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குதும்மா அப்படின்னு சொல்லுவான் அப்போது அவன்கிட்ட தான் இப்போ டெய்லி செய்யும் போதெலாம் அவங்கிட்டே தான் டேஸ்ட்டு கேட்பேன் இது நல்லாயிருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஆ நல்லாயிருக்குமா உப்பு கரெக்ட்டாயிருக்கும்மா இந்த டைம் நல்லாயிருக்கும்மா அப்படின்னு சொல்லுவான் சிக்கன் கபாப் போடுவேன் அப்போது வந்து நல்லாயிருக்குமா கடையில் செய்கிறத விட நீங்கள் செய்வது நல்லாயிருக்குனு சொல்லுவான் அதனால எனக்கு இன்ட்ரஸ்ட்டு அதிகமாக ஆகுது நல்லா செய்கிறேன்